ஒன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இருபத்தெட்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்திரெண்டு பன்னெண்டு எட்டு ஆயிரத்தி எண்நூத்தி தொண்ணூற்றெட்டு ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி ஒன்று இருபத்தஞ்சு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டு